வீட்டுத் தோட்டத்தை வந்து ரொம்ப பராமரிக்கிறது ரொம்ப எளிமையான முறைம்மா அதில் வந்து நமக்குத் தேவையான காய்கறி பழம் பூ எல்லாமே நம்ம வீட்டுத் தோட்டத்தில் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதில் வந்து தேவையானவங்க யாராவது காய்கறி வேணுன்னா வந்து பறித்துன்னு போக பறித்துக்கலாம் நாங்கள் இப்போ நாங்களும் விலைக்கு கொடுக்குறோம் அந்த காய்கறியை வீட்டில் வந்து பூஞ்செடிக்கு வந்து தேவையான தண்ணி காலையில் வீட்டுக்கு வருது அந்தத் தண்ணியை விடுவோம் அதுக்கு உரம் வைப்போம் உரம்னா பெருசாக எதுவும் கிடையாது மாட்டு சாணம் தான் சாணத்தை அப்புறம் வாசலில் ம சாணம் தெளிக்கிறது பெருக்கி வாருகிறோம் இல்லை பெருக்கி அள்ளுற குப்பையும் அந்த செடிக்குதான் வைப்போம் நாங்கள் காய்கறி வந்து தக்காளி வெண்டை முள்ளங்கி இதெல்லாம் நாங்கள் வீட்டுலேயே விளைவிச்சிக்கிறோம் முருங்கை இதெல்லாம் முருங்கைக் கீரை வந்து மா வாரத்துக்கு ரெண்டு தடவை கடைஞ்சி சாப்புடலாம் சத்தான உணவு யாருவேனாலும் வந்து பறித்துப் போவாங்க பூவுக்கு வந்து ரோஜாச் செடிக்கு வந்து நாங்கள் டீத்தூள் யூஸ் பண்றேன் வீட்டு டீக்கு யூஸ் பண்ற டீத்தூளை வீணாவாகம் வீணாகாமல் இப்போ இங்கேருந்து எடுத்துன்னு போய் கொட்டாமல் அந்த பூஞ்செடிக்கிட்டேயே போட்டு மண்ணை மேலேயும் கீழேயும் கலவை கலவை கட்டு அள்ள வெட்டி விடுவோம் அது நல்ல உரம் நல்ல பூ பூக்கும் ரோஸ் அதுவும் நாங்கள் ஃபிரஷ்ஷாக பிள்ளைங்களுக்கு காலையில் பறித்து வச்சுப்பாங்க அதை ஃபிரிட்ஜிலேயோ எங்கேயுமே வைக்க தேவையில்ல புதுப் பூவாகவே ப பறித்து வச்சுப்பாங்க அதேமாரி மல்லிகைச் செடிக்கு நல்ல மல்லிகை அதுக்குத் தண்ணி வ தண்ணி விடுவோம் தேவையான அளவு சீசனில் தேவைக்கு மீறியும் பூக்கும் யாரு யாரு போனாலும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுப்போம் எதுத்த வீட்டுக்காரங்களுக்கு கொடுப்போம் அதுவும் இல்லை கடையிலேயும் வந்து வாங்கிகின்னு போவாங்க